ஆ அண்ணா வணக்கம் நல்லாயிருக்கீங்களா அண்ணா பெயிண்ட்லாம் அடிக்கிறதை பார்க்கலாண்ணா இந்த வாரத்தில் அடிச்சிடுலாம் எவ்வளோ வருதுங்கண்ணா இது எ என்ன பெயிண்ட் பேர்

ஆ நிப்பான் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னாங்கண்ணா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் சரி சரிண்ணா நீங்கள் சரி இப்போ என்ன கலர் பரவாயில்லைங்கண்ணா என்ன கலர் ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ

அதுதாங்க உள்ளே வந்து எல்லாம் ரோஸ் அடிக்க சொல்கிறாங்க பிங்க்கு பேபி பிங்க்கு இல்லைன்னா ரோஸ் அது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வெளியில் வந்து சிமெண்ட்டு கலர் அடிக்க சொல்கிறாங்க ஆ ஆ ம் ஆமாம் ஆ ஆ பிரைட்னஸ் வரும் ஆ ஆ ஆ சரி சரி சரி ம் ம் ம் ஏஷியனில் ஆ

ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் எவ்வளோ வரும் ஆ இந்த ஏஷியனுக்கும் நிப் ஏஷியனுக்கும் நிப்பானுக்கும் எவ்வளோ வருது பே இது ரேட்டு அதுதான் அதுதான் ம் ம் எவ்வளோ சா எண்நூறு சதுரடிக்கு எவ்வளோ வருங்கண்ணா பத்து வருமா ம்

இந்த ரௌண்டானாக்கிட்ட இந்த கேஆர்பி தோட்டம் இருக்குது அவர் வீட்டுக்கு தான் அடிக்கணும் அடிச்சிடுலாங்களா ஆ இப்போ சொல்கிற மாதிரி டைம் இருக்குது ஆ டைமுக்கு முடித்து கொடுங்க ம் சரிங்க ஆ